எனக்கு எது மகிழ்ச்சி அளிக்கும் பார்த்தீங்கனா இப்போ நான் எப்பவுமே பார்த்தீங்கனா ஆஃபிஸ் ஒர்க்கு அதிகமாக முத அதிகமாக ஃபோகஸ் பண்ணுவேன் ஸோ ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவ்னிங்கா வந்து பார்த்தீங்கனா டெய்லி ஈவ்னிங் வந்து நாங்கள் செட்டில் ஆடுவோம் ஸோ அது பார்த்தீங்கனா ஆஃபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொலிக்ஸ் கூட விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ அப்போ அப்போ அங்கே அங்கே பேசும் போது வரக்கூடிய அந்த கோமிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அந்த அதை கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட சண்டை போட்டுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே எங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த அந்த ஒரு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஹார்ஸ் ஒர்க் விளையாடுவோம் அந்த அந்த விளையாட்டு ஃபுல்லாகவே ஜாலியாக சிரிச்சுகிட்டேதான் இருப்போம் ஸோ அது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி அதோடு நிறுத்திடுவோமா பார்த்தீங்கனா இருக்காது ஸோ அப்புறம் பார்த்தீனா ஒரு டீ ஷாப்க்கு போவோம் ஸோ டீ ஷாப்ஸ்யில் போயிட்டு அங்கே போயி என்ன பண்ணுவோம்னா அங்கேயும் அதே மாதிரிதான் டீ ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணுவோம் என் டீயை நீ வாங்கிக்கிறியா இல்லையா அவங்க வாங்கிக்கிறிங்களா அப்படினு சொல்லிகிட்டு ஸோ டீக்கு யார் அமௌன்ட் பே பண்ணுறதுலருந்து ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்னாக்சயும் இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்னாக்ஸ் வாங்க வாங்க சொன்னால் ரெண்டு ரெண்டு வாங்கி எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு பொருளையும் அவங்கவங்க விருப்பத்துக்கு நீங்கள் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுக்கோங்க அப்படி சொல்கிறது வந்து இதெல்லாமே பார்த்தீங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது மட்டும் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ ரொம்ப இப்போ சந்தோசமாக ரொம்ப சந்தோசமாக இருக்கும் போது பார்த்தீங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கூடதான் இருப்பேன் இருக்கும் போது தான் ரொம்ப சந்தோசமாக இருக்கும் போது ஃபீல் பண்ணுவேன் அதே மாதிரி எனக்கு எனக்கு வந்து மைண்டு அப்செட்டாக இருக்கும் அப்படினா எதாது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கனா யூடுயூப்ஸ்யில் எதுவும் வீடியோஸ் வந்தால் பார்ப்பேன் அது மோஸ்ட்லி எது ஓரியன்டடாக இருக்கும் பார்த்தீங்கனா காமெடி காமிக்ஸ் ஓரியன்டடாகவே இருக்கும் ஸோ எல்லாமே அது ஓரியன்டடாக நான் பார்க்கும் போது ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் என் மைண்டு வைஸ் நான் கொஞ்சம் சடனாக வந்து யார் ஒருத்தவங்க எனக்கு காமிக் பண்ணி அது நான் சிரிக்கிறதுக்குப் பதிலாக இவங்க அந்தந்த யூடுயூப்ஸ்லேயே அதுலேயே பார்த்தீங்கனா அவங்களே காமிக் பண்ணி எது பண்ணுனாலும் ப்ரோமோட்லாக பார்க்கும் போது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இந்த சிரிப்பூட்டினே இருக்கும் ஸோ அதுனால் நான் ரொம்ப அதை ரசிச்சு பார்த்துட்டே இருப்பேன் எனி டைம் ரொம்ப நேரம் நிறைய ஷார்ட்ஸ்லா பார்த்துகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீனா மொபைலில் சரியா எனக்கு பிடிக்கல ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படினா இதில் பாக்சில் ஒரு எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க அன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படினா மொபைல்யில் திடீர்னு ஒரு செஸ் கேம்ஸ் ஓபன் பண்ணி ஃப்ரீ ஆன்லைனில் ஃப்ரீயா ஒரு செஸ் கேம் ஓபன் பண்ணி செஸ் ஆடுவேன் ஸோ அதலால் நான் வின் பண்ணு ஒவ்வொரு முறையும் நான் வின் பண்ணும் போது பார்த்தீங்கனா நான் ரொம்ப சந்தோசமாக ஃபீல் பண்ணுவ அந்த இதில் பார்த்தீனா எனக்கு ரொம்ப ஒரு இதுலந்துலா பார்த்தீங்கனா ரொம்ப ஹாப்பி தரக்கூடிய விஷயம்